நம் விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பொழுதுபோக்கு இடங்களாம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பூங்கானு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் நகராட்சி பூங்கானு ஒன்று இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அம்மா பூங்கானு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இப்போ கலக்டெர் ஆஃபிஸ் பக்கத்தில் ஒரு பூங்கானுலாம் இருக்குது இந்த மாதிரி இடங்களெலாம் நிறையா பொழுதுபோக்காக இருக்குது ஸ்விம்மிங் ஃபூலு கிரிக்கெட் மைதானம் தியேட்ரு அது முருகா தியேட்டரு ஜனாஸ் தியேட்டரு இந்த மாதிரி நிறையா பொழுதுபோக்கு இடங்களாம் இருக்குது இப்போது கிரிக்கெட்டுனு பார்த்திங்கன்னா ரீசென்டாக நம் ஊரில் டர்ஃப் க்ரிகேட்னு ஒன்று ஆரமிச்சுருக்காங்க அதுக்கு வந்து ஒரு மணிநேரத்துக்கு ஆயிரம்னு சொல்லிட்டு ஃபீஸ் கட்டி நல்லா பொழுதுபோக்கு இடமாக நல்லா இருக்குது அந்த இடங்கள்லாம் இன்னும் பாதியான பார்த்தா விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா விளையாட்டு இடங்களெலாம் இருக்குது பொழுதுபோக்கு இடங்களெலாம் இருக்குது பூங்கா அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது நம்ம விழுப்புரத்தில் இதனால மக்கள் வந்து ரொம்ப பொழுதுபோக்குறதுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது